இப்போது இருக்கிறது தமிழ்நாட்டில் நாம் இருக்கிறோம் அதே சமயம் நம்ம வெளி மாநிலத்தில் போகும்மோது பார்த்திங்கன்னா நம்பளுக்கு தமிழ் தவிர வேறே எதுவுமே எங்களுக்கல்லாம் தெரியாது ஆனாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது வெளி மாநிலத்தில் போய் இப்போ பார்த்திங்கனா கர்நாடகா ஆந்திரா கேரளாலாம் போகும்போது கேரளாவில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் மற்ற ரெண்டு மாநிலங்களும் போன போயிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அந்த மொழிலாம் தெரியல ஆனால் இப்போ இருக்கிற கால கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மொழியவிட இங்கிலீஷில் பேசுனால் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க எல்லா லேங்வேஜும் அங்கே எல்லா லேங்வேஜுகாரரும் இங்கிலீஷ் தெரியுது ஆனால் மற்ற மொழி எல்லாருக்குமே தெரிகிறதில்ல இங்கிலீஷ் மட்டும்தான் எல்லாருக்குமே புரியுது இங்கிலீஷில் பேசுனால் மட்டும்தான் புரியுது மற்ற மொழியில் பேசினாலே அந்தந்த ஊரில் போய் அந்தந்த மாநிலத்தில் பேசும்போது அவங்க நம்பளுக்கு அந்த மாநிலத்தில் தெரியாது ஆனால் நம்ம மாநிலத்து நம்ம தமிழ் பேசினா அவங்களுக்கு புரியாது ஆனால் இங்கிலீஷுலன்னு பேசும்போது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இப்போதிக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் எல்லாமே பரவி இருக்குது அதனால் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது எல்லா இடத்துலயும் இங்கிலீஷில் பேசலாம் மற்ற மாதிரி அவங்கவங்க மொழியை பேச முடியாது எல்லா மாநிலத்துலேயும் இங்கிலீஷ் மட்டும்தான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது இப்போதிக்கு